தமிழ் மொழிங்கிறது வந்து ஒரு சிறப்பான மொழி தமிழ் மொழி படிக்கிறதே ஒரு தனி இனிமை தான் தமிழ் மொழி வந்து நிறைய இலக் இலக்கியங்களையும் காப்பியங்களையும் கொண்டுள்ள நூல் இலக்கியங்கள்னு பார்த்தோம்ன்னா எல்லாமே சிறப்பு வாய்ந்த இலக்கியங்கள் முந்தைய அரசாட்சி முறை போர் முறை விவசாய முறை பண்டைய மக்களின் வாழ்க்கை முறையை குறிக்கும் அதில் வந்து தமிழக வரலாறும் மக்கள் பண்பாடுங்கிறது வந்து இலக்கியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த தமிழக வரலாறும் மக்கள் பண்பாடுங்கிறது வந்து பண்டைய காலங்களில் வாழ்ந்த தமிழ் மக்களின் ஆடை முறை அணி அணிகலன் முறை உணவு முறை அப்புறம் விவசாயமுறை ஆடு மாடுகள் வளர்ப்பு முறை அப்படி ஒரு எல்லா இதையுமே குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் வந்து தமிழ்லையே பார்த்தம்ன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவகசிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி இதுபோன்று நிறைய நூல்கள் இருக்குது அந்த எல்லா நூல்களுமே சிறப்பு வாய்ந்த நூல்கள் தமிழ்ல பார்த்தம்ன்னா திருக்குறள் திருக்குறள் அந்த ஒவ்வொரு ஒவ்வொன்றும் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு செய்கிற நன்மை தீமை எல்லாத்துக்குமே திருவள்ளுவர் வந்து அருமையாக வந்து திருக்குறளை இயற்றியிருக்காரு எல்லாத்துக்குமே அர்த்தம் கூறியிருக்குறாரு தமிழ் மொழி நம்ம தமிழ் நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளி நாடுகளிலுமே கூட நம்ம தமிழ் மொழிய வந்து கற்றுக்கிட்டு வராங்க இப்போது தொடர்ச்சியாக பார்த்தோம்ன்னா சீன வலைத்தளங்கள்லெலாம் சீனர்கள் வந்து தமிழ் நம்ம பேசுகிறதவிடய மிக சிறப்பாக பேசுகிறாங்க சிறப்பாக போய்விட்டு அந்த ஊடகங்களில் நிறைய லைக்ஸ் அப்புறம் நிறைய பார்வையாளர்களை சேமித்து வைத்துள்ளார்கள் அப்புறம் சீனா அமெரிக்காவிலும் கூட தமிழ் பயின்று வராங்க ஏன்னால் தமிழ் அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது இப்போது நிறைய எக்ஸாம்ஸெலாம் எழுதணுன்னாக்கூட அதுக்கும் நூறு பர்செண்ட் தமிழ்லேர்ந்துதான் கேள்வி கேட்குறாங்க தமிழ் படித்த மாணவர்களுக்கு தான் முதலிடம் நான் கூட தமிழ்தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தமிழ்ல அவ்வளோ ஒரு இது இருக்குது படிக்க படிக்க இனிமையாக இருக்கும் நன்னூல் நன்னூல் அப்புறம் பண்டைய தமிழ்ல ஃபுல்லாகவே பார்த்தோம்ன்னா பண்டைய கால தமிழெலாம் படித்தோம்ன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் கதைகளெலாம் கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் நானும் தமிழ்தான் படிச்சுட்ருக்கேன் இதில் தமிழ்லே வந்து பிராந்தி மொழியெல்லாம் பேசக் கற்றுக்கொண்டது எப்போனா நூலகத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க அங்கே நூலகத்தில் புக்கு இருக்கும் அந்த புக்கை நான் இப்போ படிக்க படிச்சுருக்கேன் அது ஒன்றும் அவ்வளோ புரியலன்னாலும் தமிழ் எழுத்துக்கள்தான் அதில் ஃபுல்லாகவே வட்ட வடிவில் இருக்கும் அந்த மொழிகள்லாம் நான் நூலகத்தில் படிச்சுருக்கேன்